ஐய்யோ சாரி மேடம் ரெண்டு நாளாக என் குழந்தைக்கு உடம்பு சரி இல்லை மேடம் அது பார்க்குறதுக்கே சரியா இருந்துச்சு மேடம் இன்னோம் கொஞ்ச நேரத்தில் கிளீன் பண்ணிடுறேன் மேடம் இல்லை மேடம் இல்லை மேடம் நான் லீவ் எடுத்தே ரெண்டு மாதம் ஆகிடுச்சு மேடம் இப்போ தான் மேடம் ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்தேன் கரெக்ட்டு தான் மேடம் கரெக்ட்டு தான் மேடம் இதுக்கப்புறம் லீவ் எடுக்காத மாதிரி நான் பார்த்துக்குறேன் மேடம் இல்லை மேடம் இதுக்கப்புறம் நான் லீவ் லீவே போடாமல் வரேன் மேடம் சாரி மேடம் ரொம்ப இல் நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் லீவ் போட மாட்டேன் மேடம்